ஹலோ சார் ஹலோ சார் இ சேவை மையமா சார் இ சேவை மையமா சார் எம் பேர் மாடசாமி நான் சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து கால் மாவட்டத்தில் இங்கே காரைக்குடி பக்கத்தில் இருந்து கால் பண்ணுறேன் சார் எனக்கு பாஸ்போட்டு பாஸ்போட்டுக்கு அப்ளை பண்ணணும் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்டு சார் வேணும் இல்லை சார் இப்போதக்கு அப்ளை பண்ணித்தான் அது அது ஒரு ஒ ஜாபுக்கு அப்ளை பண்ணிருக்கேன் அது வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இது என்ன ஏதுன்னு இது பண்ணணும் நான் எப்படி போனாலும் எனக்கு ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிரும் சார் சரி ஓகே சார் அது இது பண்ணிவிடலாம் சார் இப்போ நான் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கே ஒர்ஜினலும் கண்டிப்பாக வேணுமா இல்லை செராக்ஸ் மட்டும் போதுமா சார் சரி சார் சரி சார் எனக்கு அப்பனா எத்த எத்தனை நாளில் கிடைக்கும் சார் இல்லை எனக்கு நார்மலு இல்லை நார்மல்லயே பண்ணலாம் சார் நார்மல்க்கு அமௌன்ட்டு மூவாயர்ரூவாயுகுமா சார் சரி சார் சரி அடுத்து அப்னா உங்களை நேரில் வந்து பார்க்கணும் இல்லை சார் சரி சார் சரி சார் வர்றேன் சார்